எனக்கு பிடித்த ஆன்மீக ஆசிரியர் யாருன்னு பார்த்தா இந்த புகழ்பெற்ற மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீட நிறுவனர் பங்கார் அடிகளார்தான் அவர் மேல்மருவத்தூர் உள்ள பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னில் பிறந்தார் சுப்புரமணிங்குறது இவரோட பேர் அவர் வந்து ஸ்கூல் மேல்மருவத்தூர்லதான் படிச்சார் அதை படிச்சு முடிச்சிட்டு அசரம்பாக்கம் உயர்நிலைப்பள்ளியில மேல் படிப்பை தொடர்ந்தார் அதன் பிறகு ஆசிரியர் பயிற்சியும் முடிச்சார் அதுங்க ப பயிற்சியை முடிச்சிட்டு ஆசிரியர் பணியிலலையும் சேர்ந்தார் அவருக்கு வந்து ஆன்மீக நாட்டம் அதாவது ஆன்மீகத்துக்கு மேலே நாட்டம் வர காரணமாக இருந்தங்காட்டி மேல்மருவத்தூர் பகுதியில் ஒரு வேப்பமரத்து அடியில் உட்காந்து அருள்வாக்கு சொல்றதுக்கு ஆரம்பிச்சார் அப்புறம் அதை தொடர்ந்து வந்து அவர் சொல்கிறது அவர் சொன்னால் பளிக்குதுன்னு எல்லாருமே முன்வர ஆரம்பிச்சாங்க அதுலேயிருந்து அவரோடய புகழ் வந்து மெல்ல மெல்ல பரவுச்சு அப்புறம் இந் இந்த சமயத்தில் மேல்மருவத்தூர்ல அம்மன் பற்றிய அது வந்து பு திரைப்படத்திலையெல்லாம் வந்து பக்தர்கள் எல்லாம் கவனிச்சுருப்பாங்கள்ல அதை வந்து இவர இவரு பக்கம் பார்க்க வச்சாங்களாம் இவரு சொன்ன கருத்துக்களை எல்லாம் வச்சு ஒரு கட்டத்தில் கடவுள் இருக்கிற கருவறைக்குள்ளே பெண்கள் வந்து வழிபடல்லாம் அப்படிங்குறத அறிவித்த சமூக சமூகத்தில் வந்து பெரும் முயற்சியாக பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா முன்னாடி எல்லாம் வந்து கருவறையில் யாரையும் விடமாட்டாங்க ஆண்கள் மட்டுந்தான் போவாங்க ஆண்கள் பூஜை பண்ணுறவுங்க இவங்களதான் போவாங்க பெண்களையும் விடணும் அப்படிங்குறத வந்து அறிவிச்சது ஒரு பெரும் புய புரட்சியாக வந்து பார்த்தாங்க இதில் வந்து முக்கியமாக தமிழகத்தில் இருக்கிற பக்தர்கள் அதாவது பெண் பக்தர்கள் வந்து இவருடைய சித்தர் பீடம் புகழ் பெற்ற தொடங்கியது ஓகேங்களா இவங்களோட இப்படி சொன்னங்காட்டி இவரோட புகழ் வந்து ரொம்ப பெண்கள் மத்தியில ஒரு புகழ்பெற்ற இடமாக பார்த்தாங்க இது இதுக்கு மேல இவரோட பேரை வந்து பங்காரு அடிகளார் அப்படின்னு வந்து மாற்றிட்டாங்க மாற்றி ஃபுல் டைமாக வந்து ஆன்மீகத்திலேயே ஈடுபட்டுட்டு இருந்தார் தமிழகத்தில் பெரும்பாலான பகுதியிலிருந்து வந் பக்தர்கள் வந்து இவருங்களை வந்து பார்த்துட்டு அருள் கேட்டுட்டு போவாங்க அதில் பார்த்தா கேரளா சபரிமலை ஆந்திரா திருப்பதின்னு புகழ் பெற்ற கோயில்ல எல்லாம் போய் இவர் வந்து மேல்மருவத்தூர்ல சாமியைப்பத்தி இப்படி பிரச்சாரம் பண்ணுறமாதிரி இவர் வந்து புகழை வந்து எடுத்துரைத்துகிட்ருந்தாங்க இவர் இவர் சொன்னங்காட்டி எல்லாருமே வந்து காரணமாக இருந்தார் இவர்தான் காரணமாக இருந்தார் எல்லா பக்கம் போய் இந்த மேல்மருவத்தூர்ல இருக்கிற புகழையெல்லாம் வந்து பரப்புனார் அதோடய முக்கிய பங்காக இவர் தான் வகிக்கிறார் சர்வதேச அளவில் வந்து இவங்க சித்தர் பீடத்துக்கு பக்தர்கள் இருந்து வருவது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு அதோடய ஆன்மீக பணியுமில்லாமல் பள்ளி கல்லூரிகளுக்கும் அப்புறம் மருத்துவக்கல்லூரியில வந்து இது வந்து ஒரு முக்கியமான இதாக பார்த்துச்சு அது ஒரு மேப் இருக்கும் அந்த மேப்பில் வந்து இவரோட இது ஒரு புகழ்பெற்ற இதாக வந்து எல்லாருமே கவனிச்சாங்க அந்த செவ்வாடைனாலே வந்து மேல்மருவத்தூர் பற்றிதான் பேர் வரும் அதாவது சர்வதேச அளவில் நிலைக்கப்பெற்றது அந்த இது செவ்வாடைங்குற ஒரு பேர் அது வந்து ஒரு ஹிஸ்ட்ரியாக மைண்ட்ல வச்சிருக்குறாங்க இவரது ஆன்மீகப்பணி இந்திய அரசின் கவனத்தை ஈர்த்ததால் இவருக்கு வந்து பத்மஸ்ரீ விருது வந்து பத்மஸ்ரீ விருத அளித்து இவர் வந்து ரொம்ப கவனிச்சது மத்திய அரசு அது எப்போ கொடுத்தாங்கன்னா எண்பத்ரெண்டு வயசுல இவருக்கு கொடுத்து அரசாங்கம் வந்து இவரை நல்லா கவனிச்சாங்க அது இல்லாமல் இவரோட பணிகளை வந்து ரொம்ப வெகுவாகவே பாராட்டுனாங்க ஏன்னா இவரு வந்து ஒரு மா சாதாரண மனுஷனாக இருந்து ஆசிரியர் ஆகி அதுக்கப்பறம் ஆன்மீகத்தில் வந்து ஒரு நாட்டம் இருக்குறங்காட்டி இப்படி போய் அந்த மேல்மருவத்தூர்லருக்கிற கடவுளைப்பத்தி நல்லா பரப்புனார் அதுமட்டும் இல்லாமல் இவர் இவர் சொல்கிற அருள்வாக்கு எல்லாமே பளிச்சங்காட்டி உண்மையாக நடந்தங்காட்டி இவர் வந்து உச்ச நிலையில் அடைஞ்சாங்க அது இது அதுக்கப்புறம் இவர் வந்து இறந்துட்டாரு எப்போ இறந்தாருன்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் பத்தம்போதாம் தேதி வந்து இறந்துட்டாரு இவர் பங்காரு அடிகளார் இவர் சுப்புரமணிங்கிறது வந்து இவரோட பேர் இப்படி எல்லா ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டங்கொண்டங்காட்டி இவர் பங்காரு அடிகளார் அப்படின்னு வந்து தன்னோட பேரை மாற்றிட்டாங்க இவரை பற்றி நிறையா விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அதுவும் மேல்மருவத்தூர்ன்னு பார்த்தா ஃபுல்லாக இவரை பற்றியேதான் வந்து பேச்சுக்கள் வந்து அடிப்படும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து இவர் அந்த புகழ் பேசுகிறளவுக்கு உயர்ந்தார் உழைச்சார் ஏன்னா சொல்கிறது நடக்குறங்காட்டி மக்கள் நம்புனாங்க எல்லாம் வந்து பார்த்தாங்க ரொம்ப பிரபலமானங்க இவரை பற்றி நான் எப்படி தெரிஞ்சிக்கிட்டேன்னா டிவிலையும் ஃபோன் இன்டர்நெட்லையும் தான் பார்த்து தெரிஞ்சிக்கிட்டு எனக்கு பிடிச்ச ஆன்மீக ஆசிரியர் வந்து பங்காரு அடிகளார்